சார் வணக்கம் நாங்கள் ஆர்டரு பண்ணியிருந்தோம் சார் சாப்பாடு நூற்றைம்பது சாப்பாடு ஆர்டரு பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னாக்கா கஸ்டமர்ஸ் ஒரு இரநூத்தம்பது பேர் பக்கம் வந்துட்டாங்க சாப்பாடு பற்றல ஸோ எக்ஸ்ட்ரா இதுக்கு நீங்கள் என்னென்ன தருவீங்க இந்த ஸ்வீட் பீடா வாழைப் பழம் இந்த பாயாசம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக் கொடுத்து அனுப்புங்கள் நாங்கள் இப்போ வந்து ஆளை அனுப்பியிருக்கேன் பாருங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து அனுப்பியிருக்கேன் அவர்க்கிட்ட அங்கேயே அங் உங்கள் ஹோட்டல் கிட்டே வந்துடுவாரு வெளியே நிற்பாரு இருந்தாலும் சார் காசு வாங்கிகிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுனு அப்படியே சொல்லுங்கள் சார் அதுக்கு சேர்த்து முன்ன நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கு மொத்தத்துக்கும் இரநூத்தம்பது சாப்பாட்டுக்கும் என்ன அமௌண்ட்டு வருதுனு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோனில் நீங்கள் கொஞ்சம் சொல்லிடணும் அப்படியே அந்த பையன் கிட்டே பத்திரமா எல்லா பொருளும் வந்து கரெக்ட்டாக சேர்கிற மாதிரி உங்கள் உங்கள் கூட வந்து ஒரு பையனை அனுப்பி வைங்க உங்கள் பொருட்கள் என்னென்னனு கொடுத்து அனுப்பி இருக்கீங்கனு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டுக் கொடுங்க அந்த லிஸ்ட்டு பிரகாரம் நாங்கள் இங்கே காலியானவுடனே கரெக்ட்டாக கொண்டுவந்து உங்கள் இதெலாம் சேப்டி பண்ணிவிடுவோம் அப்படியே இந்தக் கூட சாப்பாட்டுக்கும் இலையும் கொடுத்து அனுப்பிவிடுங்க சார் ஆமாம் இலை அந்த டம்ளரு வந்து கேன் தண்ணி ஒரு பத்து கேன் தண்ணி கொடுத்து அனுப்புங்கள் போதும் சரியா அதேமாதிரி பார்த்திங்கன்னாக்கா உட்காந்து இந்த இது பிளாஸ்டிக் டம்ளர்ஸ்ஸெல்லாம் தேவைப்படுது அதோடு சேர்த்தி கொடுத்து அனுப்புங்கள் அப்படியே வாழைப் பழமும் சேர்த்திகங்க சார் ஆமாம் வாழைப் பழமும் சேர்த்து கொடுத்து அனுப்பி விடுங்கள் மற்றபடி உணவு இன்னும் கொஞ்சம் சேர்த்திப் போடுங்கள் சாப்பாடு பற்றாது போயிடும் ஏன்னால் பா சரியா அதேமாதிரி சப்பாத்தி கொஞ்சம் கூடுதலாக போடுங்கள் ஆமாம் அதேமாதிரி அந்த பட்டர் நானு இந்த நானெங்கள்லாம் போட்டு சொல்லியிருக்கீங்கள்ல அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அந்த லிஸ்ட்டில் இதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க குருமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்து அனுப்புங்கள் ஓகேவா சரி சார்